ஸ்வச் பாரத் வந்து நான் வந்து போஸ்ட்டலில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ வந்து ஸ்வச் பாரத் வந்து அக்டோபர் டூ க்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு ட்ரைவ் போடுவாங்க என்ன அப்படின்னா மகாத்மா காந்தியோட பிறந்த நாளை முன்னிட்டு அதை ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா ஆஃபீஸஸும் க்ளீன் பண்ணணும் அப்படின்றது வந்து ஆஃபீஸஸ் மட்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸை சுற்றி இருக்க எல்லா ப்ளேஸுமே க்ளீனாக இருக்கணும் அவங்களோட ஆஃபீஸ் போஸ்ட் பாக்ஸ் முத கொண்டு எல்லாமே க்ளீனாக இருக்கணும் ஏன்னா போஸ்ட் பாக்ஸ் வந்து வெளியில் வச்சுருக்குறதுனால நிறையா இந்த ரோடோட அந்த டஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து அந்த பாக்ஸயே பார்க்குறதுக்கு ரொம்ப அலங்கோலமாக இருக்கமாதிரி இருக்கும் ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனியாக கமிட்டிஸ்லாம் போடுவாங்க ஸோ அவங்க வந்து மெயின்டெய்னுக்கு வருவாங்க அந்த இன்ஸ்பெக்ஷனே எங்களுக்கு அக்டோபர் பீரியட்டில் நடக்கும் அது வந்து கோ எங்களுக்கு மீட்டிங் ஃபுல் மீட்டிங்க வச்சு இந்த மாரி ஸ்வச் பாரத்தில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஸோ அந்த மாரிலாம் சொல்லுவாங்க அது பர்டிகுலராக இந்த இதில் இருக்கறதுனால அதை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கும் ஸோ அந் நிறையா இப்போ ரோ தூய்மை பணியாளர்களுமே அந்த ஒரு இதில் நல்ல ஏரியாஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அதை நானும் பார்த்துருக்கேன் அது ஸ்வச் பாரத் வந்து நல்ல ஒரு இதாகதான் செயல்ப்பட்டுருக்கு